ஒரு கஸ்டமர் வந்தாங்க இது மாரி சா கல்யாணத்துக்கு ஸாரீக்கி எனக்கு இதெல்லாம் ஒர்க் வச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரின்ட்டு வாங்கிட்டேன் நானு வாங்கி கு போயிட்டு பஸார் போயிட்டு அதெல்லாம் பர்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு கல்லு ஸ்டோன்லாம் வச்சி ஒட்டி ஒட்டுறத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சி கொழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு சரி நொம்போ சிரமப்பட்டு செஞ்சேன் ஆனாலும் செ சிரமப்பட்டு செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த கல்லு ஸ்டோன்னு வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வைக் அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த க கம்முலையே சிலுவர் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வ இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி கு ஸாரீக்கு